போன வாட்டி செஞ்சதே நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க சரி நல்லா இருக்குதுன்னாங்க அதேமாரி இப்போயும் செய்யணும் நல்லா இருக்குது அப்படின்னு நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க நாங்கள் நல்லாதான் இருக்குறோம் கேக்குறாங்க கேக்கு நல்லா இருக்கிறோம் நல்லா அதேமாரி தான் செய்யணும் டேஸ்ட்டாக இருக்குதுன்னாங்கோ அந்தமாரி நல்லா டேஸ்ட்டாக செய்வோம் நல்லாயிருக்கும் இல்லைன்னா எதனா ஒரு பங்க்ஷனு வந்தால்கூட நல்லா அதுமாரி நாங்கள் அங்கே நல்லா டேஸ்ட்டாக நல்லபடியாக செய்வோம் டேஸ்ட்டாக இருக்குது நல்லா இருக்குது சாப்பாடெலாம் நல்லா இங்கே இந்த ச உருண்டைங்களாம் கூட இன்னும் நல்லா இருக்குதுன்னுவாங்கோ ஒரு அதிரசம்லாம் சுட்டோம்னா கூட நல்லா இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது அதேமாரி செய்யலாம் பாயசம் செஞ்சாலும் நல்லா இருக்கிறது செய்யலாம் அந்த மாரிலாம் பலகாரம்னா அதுவும் நல்லா இருக்குது செஞ்சு செய்யலாம் அப்படின்னு இது பண்ணுவாங்க சொல்லுவாங்க அதேமாரி நம்ப இந்த வாட்டி அதேமாரி செய்யலான்ட்றாங்கோ சரி ஜெஸ்ட்டு மிஸ்ட்டு அவ்வளோதான்